விவசாயத்தொழில் வந்து ரொம்ப நல்ல மேம்பாட்டு மேம்பட்ட நிலைகள்ல வரணும்னா இப்போ கிராமப்புறங்கள் வந் கிராமத்தில் வந்து இந்த கவர்ன்மென்ட்லேருந்து என்ன செய்யனும் வந்து பார்க்கணும் பயிறு வச்சிருக்கிற இடத்தையோ எப்படி எப்படி இதெல்லாம் செய்கிறிங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாசத்தில் ஒரு நாளோ வந்து ஒரு கூட்டம் போ அமைக்கணும் ஜனங்களை உக்காரவச்சி எல்லா மீட்டிங் மாரி போட்டு பேசணும் எப்படி பேசும்போது அப்போ வந்து மக்கள் வந்து அவங்க குறை நிறை குறை நிறைகளை சொல்லுவாங்க சொன்னோனே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க வந்து பேசுகிறவங்க விவசாயி வந்து கஷ்டம் பயிர் வச்சாதான் வந்து எங்களுக்கு வாழ்க்கையே தொழில் இல்லை நாங்க முன்னேற முடியாதுன்ற அளவுக்கு சொல்லும்போது அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி பயிர் கடன் கொடுக்குணும் விவசாயம் க பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற ஒரு தொகை நீங்கள் கொடுக்குணும் இல்லைனா ஆலோசனை வழங்கணும் வழங்கினா அதுக்கேற்ற மாதிரி நல்லா விவசாயம் பண்ணாதான் நாங்கள் மக்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து இன்னும் நாங்கள் நல்லா இருக்க முடியும் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னால் நாங்கள் விவசாயத்தை இன்னும் நல்லா மேம்படுத்தி நல்லா முன்னேற்றத்துக்கு உதவும்